இப்போ பேனாவில் எழுதறக்குதான் எனக்கு விருப்பம் எப்படின்னா நம்ம சின்ன வயதுலேருந்தே பேனா பென்சில் அந்த மாதிரி கொண்டுதான் நம்ம எழுதிகிட்டு எக்ஸாமெலாம் எழுதறப்ப பார்த்தனா அந்த மாதிரிதான் இப்போ லேப்டாப்பில் எக்ஸாம் எழுதறாங்க அது வேறு விஷயோம் அப்படிதான் நம்ம விரும்புறோம் அப்புறோம் இன்னொன்று எப்படினா ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும் அப்படினா பேனாவில் எழுதி அதை அடுத்தவங்களுக்கு அனுப்பினா ஒரு ரெண்டு நாள் ஆயிடும் ஆனால் லேப்டாப்பில் அனுப்பினோம் அப்படின்னா மெயில் அனுப்பினா டக்குனு அவங்க பார்த்துருவாங்க இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்தினா இப்போது ஒரு கன்னி தீவுன்னு சொல்லி ஒரு ஒரு தொடர் மாதிரி ஒரு பேப்பரில் வந்துட்டிருக்கு அது பாத்தினா ஒரு கொஞ்சந்தான் இருக்கும் மறுபடி அடுத்த நாள் தொடரும்னு போட்டு அடுத்த நாள் வரும் அது மாதிரி இப்போ பேஸ்புக்கு வாட்ஸப்பு அந்தமாதிரி விஷயத்திலியும் பார்த்தினா ஒரு கதை சொல்லணும் அப்படினா அது வந்து கொஞ்சமாக எழுதி டைப் பண்ணி அதில் விட்டிருவோம் அப்புறோம் அடுத்த நாள் அதனோடய தொடர்ச்சி வரும் அந்த மாதிரி இப்போ போய்ட்டிருக்கு பேனா மூலமாக எழுதறதுமே பெஸ்ட்டுதான் இந்த மாதிரி நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டு அப்புறம் அதுக்காக மாறிக்கறதும் நம்மளோடய புத்திசாலிதனம்தான்